ஆ சொல்லுங்கள் சார் அப்படிங்களா சார் ம் ஓகே சார் ஆ

ஆ

அப்படி ஆ சே

எத்தனை நான் எத்தனாந்தேதி என்றைக்கி சார் பதினா ஆ ஓகே சார் ஆ எல்லாம் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ எல்லா இதுவுமே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வரும் நான் வந்து ஆ சரிங்க சார் ரேட்டு ரேட்டு ஆனால் கேட்ப முகூர்த்தம்னா வில கூட தான் சார் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பி விடுங்க சார் ஆ செவ்வந்தி பூவெல்லாம் கே கலரு கலர் கலராக இருக்குது சார் அது நான் டெக்கரேஷன் பண்ணால் அழகாக இருக்கும் சார் உங்களுக்கு ஆ ரோ ரோஸுலேயும் ரெட்டும் இருக்குது ரோ ரோ ரோஸ் கலரும் இருக்குது அதுவும் இருக்குது ம் மல்லிகைப்பூலாம் குண்டு மல்லி எல்லாம் இருக்குது சார் செண்டு ஆ சரிங்க சரிங்க சார் சம்மங்கிப்பூ வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சார் ஆ சரிங்க சார் நல்லா அழகா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அனுப்பி விட்றேன் சார் ஆ ரேட்டையும் மே எங்கள்கிட்ட கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் ரேட்டுலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க சார் ஆ சரிங்க சார் ஆ எப் ம் மொதல் நாளே வந்து மொதல் நாளே அனுப்பி விடவா சார் இல்லை கல்யாணத்து அன்றைக்கி நாள் ஆமாம் ஓகேங்க சார் ஆ சரிங்க சார் நீங்க என்னென்னா பூவெல்லாம் எவ்வளவு எவ்வளவு கிலோ வேணும்னு சொல்லி அனுப்பி விடுங்கள் சார் வாட்ஸ்ஆப்பில் ஆ சரிங்க சார் வே வேறு எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாலை எதுவும் வேணும்னா கூட சொல்லுங்கள் சார் அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்கறோம் ஆ ஆ சரிங்க சார் நாளைக்கு ஆ இந்தக் கையில செண்டு மல்லி வைப்பாங்கள்ல சார் அதுக்கு எல்லாமே சொல்லுங்க மேலே இருக்கிறதுக்கும் ஓ ஃப்ரெஷ்ஷாக ம் ம் இப்போ ரோஜாப்பூ தட்டில் வைப்போமில்ல சார் அதுக்கும் நாங்கள் அனுப்பி விட்டுறோம் ஆ ஆ சரிங்க சார் ம் தேங்க் யூ சார் ஆ